இப்போ செடி வளர்க்றதுக்கு பார்த்தீன்னா செம்மண்னு தான் யூஸ் பண்ணுறோம் செம்மண்ணில் தான் எல்லாம் போட்டுருக்கேன் நான் இப்போ இந்த வெண்டைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் கீரை எல்லாமே போட்யிருக்கேன் இஞ்சி இஞ்சி முதக்கொண்டு நான் வ இது பண்ணியிருக்குறேன் ஏன்னா வெளியில வாங்குறது வந்து எனக்கு அது குவாலிட்டியாக இருக்குமா இல்லை மருந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமே இருக்கும் அப்புறம் இந்த செடிக்கு உரம் எப்படி போடுகிறேன் அப்படின்னா நம்ம கெமிக்கல் உரம்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் நறுக்கிற இந்த காய்கறி அப்புறம் வீட்டில் மீதமாகிற சாதம் ரசோம் குழம்பு அது எல்லாம் இருக்கும் இல்லையா அத வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் ஊற்றி வச்சுருவேன் வச்சோம்ன்னா பார்த்தோம்னா பாதி ட்ரம் ஆனதுக்கு அப்புறம் அதை ஒரு குச்சி வச்சு நல்லா கலந்து அதை வந்து தண்ணி ஊற்றுற தம் தண்ணி ஊத்துவோம்லையா செடிக்கு அதேமாதிரி எல்லா செடிக்கும் ஒவ்வொரு டப்பா மோந்து வாளில கொண்டு போய் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துருவேன் அது வந்து பார்த்தீனா மருந்தும் இல்லை பிளஸ் வந்து அது இயற்கையான உரமாகவும் இருக்கு அப்படித்தான் நான் உரத்தை தான் பயன்படுத்துகிறேன்